நான் இருக்கும் பகுதியில் நான் இருக்கற இடத்துக்கும் சுற்றி இருக்கற இடத்துக்கும் வந்துட்டு பிரச்சினை வந்துச்சு அப்பட்னா வந்திருக்கு ஏனால் வந்துட்டு பக்கத்து ஊரில் வந்துட்டு எல்லா வசதியும் இருக்கும் ஆனால் எங்கூரில் எந்த வசதியும் இருக்காது அந்த தலைவர் எல்லாமே பண்ணுவாங்க இந்த தலைவர் எதுவுமே பண்ணமாட்டாங்க அதிலையே ஒரு மோதல் வரும் அதே மாதிரி முக்கியமான வந்து வந்துட்டு இந்த கல்யாண மோதல் வரும் காதல் பிரச்சனை வரும் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு அது விளைவுகள் என்ன ஆகும் அப்பிடினா ஒன்று அந்த ஊர் வழியாக போகக்கூடாதுனு ஒரு பிரச்சனை வரும் அதே மாரி வந்துட்டு இந்த ஊர் பொ பசங்களும் அந்த ஊர் பசங்கள் கூடயே உள்ள ஒரு நட்பு உறவு வந்து வளரவே வளராது எப்போயுமே வளராது அந்த மாதிரியான பிரச்சனைலாம் நிறைய வரும் அதே மாதிரி வந்துட்டு இந்த பையன் இந்த வழியா தான் போகணும் இந்த ஊர் பையன் இந்த ஊர் பையன் கூட பேசக்கூடாது இந்த ஊர் பெண் வந்து அந்த ஊர் பெண்ணோட பேசக்கூடாது அங்கே ஊர் பழக்கம் இருக்கக்கூடாது இங் அங்கே இருக்கற வந்த கோயிலுக்கு அவன் வரக்கூடாது அந்த கோயிலுக்கு இங்கே வர இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது